ரியாலிட்டி ஷோ வந்து சோனி டிவியில் வந்து போடுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் தான் இந்த ஷோவே நடக்கும் ஒன்றும் புரியாது இருந்தாலும் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஷ்ரேயா கோஷல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுறது வந்து ரொம்ப இனிமையான குரலா இருக்கும் அவங்க கேட்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் கேட்கும்போது எனக்கு அவங்கக்கிட்டேருந்து எனக்கு என்ன வந்து கற்றுக்கிட்டேன் அப்படீன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க வாய்ஸை வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சொல்லுறாங்களோ அதை வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சு அதேமாதிரி நானும் பாடணும் அப்படீன்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை ரொம்ப எனக்குள்ளேயே நான் ஏற்றிக்கிட்டு அதை வந்து நான் பாடுவேன் எனக்கு அந்த பாட்டெல்லாம் அவங்க ஒவ்வொரு பாட்டும் பாடும் போது எனக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் எனக்கு எனக்கே வந்து என்னை மெய் மறந்து நானே வந்து கேட்குற மாதிரி எனக்கே தோணும்